நான் வந்து கல்யாணத்துக்கு போனேன் அப்போவெல்லாம் வந்து ஓவியமா வரைஞ்சிக் கொடுப்பாங்க கிப்ட்டாக கொடுப்பாங்க ஊப் அதை வந்து போட்டோவாக மாட்டி வெச்சு இருக்கிறோம் நம்ம எப்போ வேணாலும் பேரன் பேத்தி காலத்தில் கூட பார்த்துக்குலாம் இப்போ வாரது எல்லாங்க அதெல்லாம் காகிதம் மாட்டிருக்கறக்கு அது ரொம்ப நாளைக்கெல்லாம் வராது அதெல்லாம் அக்கட்டதான் வீசுனோணும் அந்த காலத்து இது பெரிய இது தாங்க